ஆ சொல்லுங்கம்மா அண்ணா நமக்கு கொஞ்சம் ஸ்வீட்டு வேணும்ண்ணே உங்களால் கொடுக்க முடியுமா வ லட்டு ஒரு நாலு அஞ்சு கிலோ வேணுங்க ஜாங்கிரி ஒரு மூணு கிலோ வேணும் மைசூர்பாக்கு ஒரு ரெண்டு கிலோ ஸ்வீட் பூந்தி ஒரு நாலு கிலோ

ஆ சரி ஆ சா யா பு வாங்க சேர்ந்த மாதிரி வாங்கறோங்க சரி இப்போ நீங்கள் டெலிவரி டோர் டெலிவரி பண்ண முடியுங்களா ஆ ஒரு நெட்டவேலம்பட்டிக்கி ஒரு ஊருங்க நெட்டவேலம்பட்டி ஆமாம் நகராட்சி சாலப்பட்டி தும்பலம் மங்கலம் ஆ சரிங்க ஆ ஆ ஆ சரி இது வ அதே நீங்கள் ப பைக்கில் வந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகுமில்லைங்க ஆ சரிங்க அப்போ அப்போ நீங்கள் ப எங்களுக்கு முடிஞ்சளவு கொறைஞ்சப் பட்சத்துலேயே நீங்கள் கொடுக்கலாம் பைக்கில் கொடுத்தாலும் சரி ஆட்டோவில் கொடுத்தாலும் சரிங்க

ஆ சரி சரிங்க ஆ இல்லல்லை இப்போ இப்போ ஒரு சில இடங்கள்லாம் கொஞ்சம் பக்கமாக இருந்தால் ஃப்ரீயாக தான் டோர் டெலிவரி கொடுக்கறாங்க அதுதாங்க கேட்டேன்

ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ ஆ ஆ ஆ ஆ சரிங்க எப்போ ப கொடுக்கப் போகிறீங்க ஆஹாம் சரிங்க

ஆ ஆ ஆ சரிங்க சரிங்க ஆ ஆ சரிங்க ஆ சரி நாங்கள் அப்போ ப ஆர்ட்ரு சொல்கிறேங்க ஆ ஆர்ட்ரு சொல்கிறேன் நீங்கள் அதன்படி என்றைக்கு வேணும் எப்போ வேணுங்கிறதை ப கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேங்க ஆ சரிங்க